பூக்கடை ஓனருங்களா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைச்சுருக்கோம் அதுக்கு பூ தேவைப்படுது பூ கிடைக்குமா

டென் தௌசண்ட் ம் எ ஒரிஜினல் ஒரிஜினலாக வேணும் கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக பழைய பூ இல்லாமல் வேணும்

ஒன்லி ஸ்டேஜ் மட்டும் போதும் மேம்

ஓகே மேம் ஓகே மேம் என்னென்ன ஃப்ளவர் இருக்குது ஒன்லி ஸ்டேஜ் மட்டும் போதும் மேம் ஓகே மேம் எஸ் மேம் இது வாட்ஸப் நம்பர் தான்

ஆ ஓகே மேம்